என்னோடு சமையல் அறையில் நான் யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து இட்லி குண்டான் தோசை கல்லு குக்கரு பவுலு கரண்டி க்ளாஸ்ஸு ப்ளேட்டு தண்ணி வைக்கிற குடம் டீ பாத்ரோம் அப்புறம் குழி பனியார கிண்ணம் இட்லி குண்டான் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கனா இட்லி ஊத்தலாம் புட்டு அவிக்கலாம் இடியாப்பம் செய்யலாம் தோசை கல்லில் வந்து தோசை ஊத்தலாம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் அட ஊத்தலாம் குக்கரில் பருப்பு சாம்பாரு பிரியாணி சாதம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் பவுல்ல எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வாணலில் வாணலில் வடை போட்டோம் அப்படின்னா அந்த வடைய எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம் பொரியல் பண்ணிணோம்னா பொரியல் எடுத்து வச்சுக்கலாம் அந்தமா தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக வந்து பவுல் யூஸ் பண்ணுறோம் கரண்டியில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்டி இருக்குது ஸ்பூனில் இருந்து கரண்டி வரைக்கும் ஸ்பூன் எதுக்காகன்னா சின்ன சின்ன விஷயம் லைக் பிக்குல் பிக்குல்லாம் எடுக்குறதுக்காக கர இது ஸ்பூன் யூஸ் பண்ணிப்பாங்க தென் சாப்புடுறதுக்கும் ஸ்பூன் யூஸ் பண்ணுவாங்கள் குழம்பு எடுத்து ஊத்துறதுக்கு ஒரு கரண்டி இருக்குது அப்புறம் சாதம் எடுத்து போடுறதுக்குன்னு தனியா ஒரு கரண்டி இருக்குது அதை வந்து ஜல்லி கரண்டினு சொல்லுவாங்க அப்புறம் குழம்பு கரண்டி வந்து ஒரு மாதிரி பவுல் மாதிரி இருக்கும் அந்த கரண்டி பார்க்குறதுக்கே க்ளாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து அதை டம்ளர் சொல்லுவாங்கள் அது அது எதுக்காகன்னா தண்ணி குடிக்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்பறம் டீ குடிக்கலாம் காபி குடிக்கலாம் ஜூஸ் குடிக்கலாம் அதுக்காக வந்து க்ளாஸ் யூஸ் பண்ணுவாங்கள் ப்ளேட் எதுக்காக அப்படின்னா சாப்புடுறதுக்காக அது வந்து தட்டு அதில் வச்சு சாப்புட்லாம் இல்லைனா நம்ம வெஜ்ஜிஸ் எதாச்சும் கட் பண்ணும் அப்படின்னா அந்த கட் பண்ணதை வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்து குடம்னு ஒன்று இருக்கும் அந்த குடம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சிக்கலாம் ஊற்றி வச்சுட்டு அதை வந்து செர்வ் பண்ணிக்கலாம் வேணும்றப்ப எடுத்து குடிச்சுக்கலாம் அப்படின்றத்துக்காக ஸ்டோர் பண்ணுறதுக்காக அப்புறம் டீ போடுறதுக்காக ஒரு பவுல் டீ பாத்ரதிம் எதுக்காக அப்படின்னா அத அத வச்சி வந்து பாலை காய்ச்சி டீ போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்